ஹலோ அண்ணா உபர் ஆட்டோங்களாண்ணா நான் ஆட்டோ புக் பண்ணிருந்தேங்கண்ணா சத்தி டூ கோபி என் நேம் சிவபிரானேஷ் செல்வம் பிக்கப் அட்ரஸ் சேஞ்சு பண்ணனும் நான் பிக்கப் அட்ரஸ் வந்து சத்தி பஸ்டாண்ட்னு போட்டுருந்தேன் இப்போ அதுக்குள்ளே கொஞ்ச சின்ன வேலைன்னு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சத்தி ஜிஹச் வரைக்கு வந்துவிட்டேன் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு பிக்கப் அட்ரஸ் கொஞ்சம் சேஞ்சு பண்ணனும் நீங்கள் சத்தி ஜிஹச் வந்துவிடீங்ன்னா அப்படியே நேராக கோபிக்கு போய்க்கலாண்ணா ஆ சரி ஓக்கேணா தேங்க் யூணா